நான் ஆமான்னு தான் சொல்லாம் ஏன்னா சில இது என் நகரத்தில் உள்ள செய்தித்தாள்லலாம் கிராமத்தை பற்றி வரதில்லை இன்னும் சொல்ல போனா சில கிராமம்லாம் இருக்கா அப்படின் கூட தெரியல கிராமத்தில் நடக்கிற விஷயோம் என்னா என்னென்ன நடக்குது அப்படின் தெரிய மாட்டேங்குது ம் ஏன்னா நு நியூஸ் ரீடர் பத்துலியா இல்லை அவங்க போ மாட்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியிலை ஆனால் பட் சில் கன்ஃபார்ம் சொல்லலாம் கிராமத்தில் நடக்கறது வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது அப்படின் சொல்லலாம் எதாவது ஒரு கொலை பண்ணிவிட்டா அப்படின்னா இதை அவங்களே மூடி மறைச்சிடுறாங்க இல் கிராமத்தில் நடக்கிறது மோஸ்ட்லி வெளில தெரியாது தான் ச அது செய்தித்தாள்லையும் வரதில்லை ஏ ஏன்னா அது ஏன்னா சிட்டியில நடக்கிறது மட்டும் தான் மோஸ்ட்லி வந்து செய்தித்தாளில் வருது ஏன்னா சிட்டின்னா அது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் கிராமோன்னா அது வந்து அவ்வளோவா இருக்காது அந்த மாதிரி நினச்சிகிடுறாங்ளா என்னான்னு தெரியிலை பட் ஆனால் கிராமத்தை பற்றி வரதில்லை மோஸ்ட்லி வரதில்லை சில கிராமோ இருக்கான்னு கூட எனக்கு தெரியிறதில்லை நா ஊடு ஊடகத்தில் வந்து சில நல்ல விஷயத்தையும் காட்றாங்க சில கெட்ட விஷயத்தையும் காட்டுறாங்க பட் ஆனால் ஏன்னு என்ன என்ன நடக்குதுங்க என்னா நடக்கலன்னு பீப்பிளுக்கும் தெரியும் பட் ஆனால் அவங்க வந்து அது வந்து டீப்பாக காட்ட மாட்டுறாங்க சொல்ல போனா இந்த மணிப்பூர் சம்பவத்தையே எடுத்துக்கலாம் ஆ அங்கே வந்து நடக்கிறதெல்லாம் காட்ட மாட்டுறாங்க ஏன்னா அங்கே வந்து அந்த மீடியாவலாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னுகூட தெரிய மாட்டுது ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பீப்பிளுக்கு தெரியிது